ஆ இருந்திருக்கு எங்கள் கிராமத்தில் தண்ணீர் வந்து தட்டுப்பாடு இல்லாம கெடைச்சிட்டு தான் இருந்துச்சு ஆனால் இந்த வெயில் காலங்களில் கொஞ்சம் தண்ணீர் வந்து தட்டுப்பாடாயிடும் அந்த நேரத்தில் ரொம்பவும் கடும் கஷ்டமாக தான் இருக்கும் தண்ணீர் தூக்கிகிட்டு வர அளவுக்கு கஷ்டம் இருக்கும் வீட்டில் வந்து அடி பைப்பில் கூட தண்ணியோட அளவு வந்து கொறைஞ்சிரும் அதனால தண்ணி ஊற்றி ஊற்றி அடிக்கணும் குடிக்கிற தண்ணி வந்து அடி பைப்பில் உப்பு தண்ணி வர்றதுனால குடிக்கிற தண்ணி கொஞ்சம் தூரமாக போய் தெருக்களில் போய்ட்டு தூக்கிகிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அதுவும் ரொம்ப மெல்லிசாக அதிகமாக வர்ற தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வரும் ஒரு குடம் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை தூக்கிகிட்டு வர்றது அந்த கூட்டத்தில் நின்று ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு குடம் தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் நம்ம வீட்டு வேலையும் சராசரியான நம்ம வீட்டு வேலையும் நம்மளால செய்ய முடியாது தண்ணி தூக்குறதுக்குனே நிறைய நேரம் ஒதுக்குகிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் இருந்து இந்த தண்ணியை தூக்கிகிட்டு வந்தால் தான் நம்ம மற்ற மற்ற வேலைகள் செய்ய முடியும் எல்லா வேலைக்கும் தண்ணி அடிப்படையாக இருக்கிறதுனால இந்த தண்ணியோட தேவை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதுவும் நிறைய பேர் இருக்கிற குடும்ப நபர்கள் நிறையா இருக்கிற வீட்டில் ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த தண்ணி தட்டுப்பாடு இருக்கும்போது அந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப கஷ்டப்படுவோம் தண்ணி எங்கே இருக்கும் எங்கே இருக்கும்னு ஒவ்வொரு இடத்துலியும் தேடி தேடி கிணறு இருக்கிற இடமா தேடி போவோம் கிணத்துல கிணத்தில் கூட ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த மாதிரி தான் தண்ணியோட அளவு இருக்கும் அப்புறம் மழை நேரங்களில் தான் அந்த தண்ணியோட அளவு அதிகரிக்கும் அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அது வரைக்கும் இந்த வெயில் காலங்களை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தண்ணி கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாது குடத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலியும் இந்த இடத்துல இல்லைனா இன்னொரு எடம் அப்படின்ட்டு அலைய அலைஞ்சு அலைஞ்சு தண்ணி தேடும்போது அது ரொம்ப கொடுமையான நேரமாக இருக்கும் அதெல்லாம் அப்படி தான் தண்ணிக்கே கஷ்டப்பட்டிருக்கோம் இப்போ வரைக்கும் சில நேரத்தில் அந்த தண்ணி கஷ்டம் இருக்க தான் செய்யுது அந்த மாதிரி நேரத்தில் தான் தண்ணியோட தேவையும் நமக்கு என்னான்னு தெரியும் தண்ணி எப்படிலாம் வீணாக்கினோம் வீணாக்குகிறாங்களே அப்படிங்கிற ஒரு கஷ்டமும் நமக்கு இருக்கும் அப்போ பார்க்கும் போதே இனிமேல் தண்ணி வந்து எந்த அளவுக்கு சிக்கனமாக யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு சிக்கனமாக யூஸ் பண்ணிப்போம் தண்ணி அதிகமாக கிடைக்கிறப்போ அதோட அருமை நமக்கு தெரியுறதில்ல தண்ணி இல்லாத நேரங்களில் அது எவ்வளோவு நமக்கு அவசியமானதுன்னு அப்போ தான் நமக்கே தெரியும் அப்போது அதை வந்து ரொம்ப பார்த்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுவோம் அந்த தண்ணீரை எங்கள் கிராமன்னு இல்லை எங்க பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன கிராமங்களில் கூட இதை விட மோசமான தண்ணீர் பிரச்சனைலாம் வந்திருக்கு அப்போது தான் வந்து எல்லோருமே இந்த மழைநீர் சேகரிப்பு மாதிரி அந்த குழிகளை வெட்ட ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் வாசல்லேயும் குழிகளை வெட்டி மழை நீரை சேகரிக்கிறது அப்படின்னு ஒரு திட்டத்தை கூட உருவாக்கினாங்க அதை இது வரைக்கும் சரியாக யாரும் பராமரிக்கல ஆனால் அந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து எல்லோரும் அதை சரியாக செஞ்சாங்கனா இப்போ தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் கூட போக வாய்ப்பிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் செய்யணும் செஞ்சால் நல்லது